நான் ஒரு சில தலைப்புகளில் எழுத விரும் விரும்புகிறேன் ஆனாலும் அது எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துக்கிறது ஏன் என்றால் இந்தியாவில் கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட முக்கியமான தலைப்புகள் இருப்பதாக நான் உணர்கிறேன் அத அதன் மூலம் ஒரு சில தலைப்புகளில் எழுத விரும்புவதற்கு சிறிது குழப்பம் ஏற்படுகின்றது இந்தியாவில் என் கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட முக்கியமான தலைப்புகள் எதென்றால் அரசியல் சார்ந்ததாகவோ ஜாதி மதம் சமயம் சார்ந்ததாகவோ ஒரு முக்கியமான ஒரு இது அதில் உண்டாக இ குழப்பம் இருக்கின்றது என்பதை நான் நினைக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அவற்றையெல்லாம் த் மீறி ஒரு ஒரு சில தலைப்புகளில் எழுத விரும்புகிறேன் அது இது ச சற்றே குழப்பம் ஏற்படுத்துகின்றது என்றாலும் அவற்றை என்னால் அது கட்டுப்பாடுகளை எல்லாம் தாண்டி முக்கியமான தலைப்பை எத எடுத்து மி மிகவும் நன் குழப்பம் இல்லாமல் ந ந நன்றாக இருப் இருக்க இருக்கவும் நன்றாக தீர்க்கமாகவும் முடிக்கவும் நினைக்கின்றேன்